நாகப்பட்டினத்தில் சுற்றுலா பயணிகள் வந்தாங்கனா அவங்க தங்குகிறதுக்கு வந்து பயணிகள் விடுதி லாட்ஜ் இந்த மாதிரிதான் இருக்கு சத்திரம் ட்ராவலர்ஸ் பங்களா இதெல்லாம் இலவசமாகல்லாம் எதுவும் இல்லை எல்லாம் காசு கொடுத்துதான் தங்கணும் பெருசாக எதுவும் ஃபிரியாக இருக்கிறா மாதிரி எதுவும் இல்லை எல்லாம் லாட்ஜ் வந்து காசு கொடுத்து தாங்குகிற மாதிரிதான் இருக்கு மற்றபடி த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரில்லாம் பெருசாக எதுவும் இல்லை எல்லாம் சாதாரணமான ஒரு விடுதியாக தான் இருக்கு இங்கே ஓகே